எங்கள் பயிர்களை வந்து எங்கள் விற்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தாயகோட்டை ஒசூர் இந்த மாதிரி ஏரியாவில் விற்கிறோம் என்னென்னா பயிர்னு பார்த்தீங்கன்னா கீரை அரக்கீரை சிறுகீரை பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் பாலக்கீரை முருங்கக்கீரை இந்த கீரையெல்லாம் அதிகமாக விற்போம் எக்ஸ்போர்ட் பண்ண வெளியிலெலாம் கூட அனுப்புவோம் இந்த கீரை வந்து நார்மலாகவே இந்த கீர வகைகள்லான் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்